குட் ஈவ்னிங் சார் பெரிய சாமி சாருங்களா சார் நான் ஸ்வாதியுடைய அம்மா பேசுகிறேங்க சார் உங்கள் ஸ்டூடண்ட் சார் பாப்பாவுக்கு ரெண்டு நாள் லீ்வ் வேணுங்க சார் சார் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க சார் இது ரொம்ப எமர்ஜென்சிங்க சார் எங்களுக்குடைய குலதெய்வம் செய்கிறோம் அதனால் மொட்டை அடித்து காது குத்தி ஃபங்ஷன் வைக்கிறதனால டூ டேஸ் மட்டும் லீவ் கொடுங்க சார் சார் நான் உங்கள் ப்ரின்சிபல் சார் கிட்டேயே நான் பேசுறேங்க சார் பேசுகிறேன் இன்விட்டேசன் அடிச்சுருக்கோங்க சார் இன்விட்டேசனும் எடுத்துகிட்டு வந்து தரேங்க சார்

ஆ ஓகேங்க சார் அப்படி தான் படிக்க சொல்கிறேங்க சார் டூ டேஸ் மட்டும் நீங்கள் வாட்சப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது எல்லாமே நான் சொல்லி படிக்க சொல்கிறேங்க சார் ஆ ஓகே ஓகேங்க சார் பாப்பா எப்படி படிக்கிறாங்க சார் சரிங்க சார் சார் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க சார் ந நாங்கள் படிக்காததுனால் தாங்க சார் உங்கள் கிட்டே படிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறதுக்கா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோங்க சார் சரிங்க சார் நான் நான் அதில் நானும் கன்ட்ரோலாக இருக்கேங்க சார் சொல்லித் தர்றேங்க சார் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேங்க சார் கொஞ்சம் கன்ட்ரோலாக கொஞ்சம் நல்லா படிக்கச் சொல்லுங்கள் சார் ஏன்னால் பப்ளிக் எக்ஸாம் வருதுங்க சார் ஆ டேங்க் யூ ஆ ஓகேங்க சார் கேட்டுவிட்டு சொல்லுங்கள் சார் டேங்க் யூ சார்